எங்கள் பகுதியில் எங்கள் பகுதியில் வந்து நிறையா குற்றங்கள் நடக்குது வீட்டிலே அம்மாவை ஒழுங்கா பார்க்காம அம்மாவுக்கு சாப்பாடு வைக்காமல் அந்த மாதிரிலாம் பசங்கள் இருக்கிறாங்க பசங்களை வந்து வளர்க்கும்போதே நல்லா வளர்க்கணும் இந்த மாதிரி குற்றங்கள் வர்கிறதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு தாய் தகப்பன் தான் பசங்களை ஒழுங்கா வளர்த்தாங்கன்னா இந்த மாதிரியெலாம் பண்ண மாட்டாங்க பசங்கள் வந்து போகிற எந்த ஒரு வெளியில் இப்போ ஒரு பொண்ணு போகிறானா அந்த பொண்ணு பின்னாடியே போகிறது அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லுறது அவள் வந்து நான் ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னா மூஞ்சியில் ஆசிட் அடிக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் பசங்கள் வந்து பண்ணுறதுக் காரணமே அவங்களோடய பெற்றோர்கள் தான் அவங்கள் பெற்றோர்கள் வந்து ஒழுங்கா வளர்த்துருகணும் இல்லாட்டி ஸ்கூலுக்கு போகும்போது ஆசிரியராவது ஒழுங்கா அவங்கள கண்டிச்சு வளர்க்கணும் ஆசிரியர் கண்டித்தா உடனே ஆசிரியரை வெளியில் வந்து ஆளை வச்சு கூப்பிட்டு ஆசிரியரை ஏதாவது பண்ணிடுதாங்க இந்த மாதிரி தான் நாட்டில் நடக்குது நாட்டில் வந்து குற்றங்கள் வந்து நிறையா நடக்குது அதுக்கான தண்டனைகள் வந்து கரெக்டாக இருக்க மாட்டிங்குது அமெரிக்கா ஆஸ்த்ரிலியா ஆப்ரிக்கா ஐரோப்பா சைனா போன்ற நாடுகளில் வந்து குற்றங்கள் நடக்கும்போதே அவுங்களை கண்டிக்கிறாங்கள் இப்போ ரீசன்ட்டாக வந்து ஒரு சின்னப்பிள்ளையை வந்து நாலு பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கை கால் எல்லாதையும் துண்டு துண்டாக பீஸ் பீஸாக முறிச்சு ஒரு சாக்கடையில் தூக்கி அதை வந்து பார்சல் பண்ணி சாக்கடையில் போட்டுவிட்டு போயிடுக்காங்க இது அந்த அந்த சின்னப்புள்ளை வீட்டில் வீட்டில் இருந்து விளாயாண்டுட்டு இருந்த புள்ளை வீட்டு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்த புள்ளையை கூப்பிட்டு சாக்கிலேட் வாங்கித்தரேன்னு கூப்பிட்டுட்டு போய் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒன்று நடக்க காரணம் யார் வேறு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது அவங்க அப்பா அம்மாவை தான் குற்றம் சொல்லணும் ரெண்டாவது உங்கள் பிள்ளையை வந்து வீட்டவிட்டு வெளியே பிள்ளையை வீட்டை விட்டு வெளியில் இப்படி விடாத காரணம் இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து ஒழுங்கா வளர்க்கல ஒழுங்கா வளர்க்காதனால தான் இந்த மாதிரியெலாம் பண்ணுறாங்க ஒழுங்கா வளத்திருந்தாங்கனா இந்த மாதிரியெலாம் பண்ண மாட்டாங்கள் பசங்களை அம் அப்பப்போ அந்தந்த வயசில் வந்து கண்டிக்கணும் கண்டிச்சு பெற்றோர்கள் வந்து அவங்கள கண்டிச்சு வளர்த்தா தான் பசங்கள் வந்து நல்லா வருவாங்க இந்த மாதிரி அடுத்த கண்ட்ரீஸிலேருந்துலாம் இங்கே வாராங்க வந்து அட்ரெஸ் கேட்கணுனு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து அட்ரெஸ் கேட்குறாங்க கேட்டு வீட்டில் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு தங்கச்செயின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி தான் நாட்டு நடப்புகளில் வந்து ரொம்ப இந்த மாதிரி நடக்குது இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்டு வந்து என்ன எந்த முடிவுமே இது வரைக்கும் அவங்க எடுத்திருக்காங்களானே தெரில இந்த மாதிரி குற்றங்கள் நிறையா நடக்குது அதிலையும் பெண் பிள்ளைகளுக்கு வந்து மெயினாக வந்து பாலியல் துன்புறுத்துதல் தான் வருது அப்புறம் இந்த இன்ஸ்டாக்ராமில் இந்த மாதிரி வேண்டாத வீடியோஸ்ஸு நிறைய வேண்டாத வந்து வேண்டாத செயல்கள் மொத்தம் இன்ஸ்டாக்ராமில் இது எல்லாம் கொஞ்சம் வந்து கவர்மெண்டு கொஞ்சம் இது பண்ணி வச்சால் அதுக்கு ஏதாவது ஒரு நடைமுறை வந்துச்சின்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பசங்களை வந்து அம்மா அப்பா வந்து கண்டித்து வளர்க்கணும் அவங்க டிரிங்க்ஸ் சாப்பிடுறாங்க சிகரேட்டு சாப்பிட்றாங்க அதுக்குன்னு காரணம் வந்து பேரெண்ட்ஸ்ஸை சொல்ல முடியாது அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்ல முடியாது பெற்றோர்கள் தான் மெயினாக அதுக்கு காரணம் பெற்றோர்கள் வந்து இந்த பசங்களை வந்து பைசா எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் வேணும் எனக்கு காலேஜ்ஜி ஃபீஸ் வேணும்னு கேட்குறாங்க அது வந்து நம்ம எதுவுமே கண்ஃபாமாக முடிவு பண்ணாமல் பைசாவை எடுத்து பசங்கள் கையில் கொடுத்துருதோம் கொடுக்க அவங்க இன்னைக்கு நேராக கொண்டு போய் நேராக ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கி கொடுக்குறாங்க இப்படி இந்த மாதிரி பழக்கங்கள வந்து ஃபஸ்ட்டு பேரெண்ட்ஸ்ஸுங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டிப்புக்குள்ள நடத்தணும் இந்த மாதிரி தப்பு பண்றவங்களை இதுக்கப்புறம் இந்த மாதிரி பசங்களுக்கெலாம் தண்டனைகள் வந்து பயங்கரமாக இருக்கணும் தமில்நாட்டில் தமிழ்நாட்ல வந்து தண்டனையை வந்து கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரில தமில்நாட்டில் வந்து அவ்வளோ லா படிச்சவங்க எல்லோருமே இருக்கிறாங்க அவ்வளோ போலீஸும் இருக்குது ஒரு ரோட்டில் ஒரு பையனை போட்டு வெட்டுறாங்க நாலு பேர் சேர்ந்து சராமாரியாக வெட்டுறாங்க நான் அது சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் பார்க்குறாங்க அதை தடுத்து முன்னாடி நிறுத்த ஒருத்தரும் வர்லை அந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ்ஸும் அப்படித்தான் இருக்குது லஞ்சம் வாங்குகிறாங்க பைக்கில் லாரியில் போகிறவங்க லைசென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க லைசென்ஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சின்னால் எக்ஸ்பீரியன்ஸுடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நாலு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி அவங்கக்கிட்ட பைசா வாங்குகிறாங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்குகிறதுலையும் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து அதை கண்டிக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு வந்து பெண் பிள்ளைகள் இப்போ ரோட்டில் நடக்கணுன்னா பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தால் தான் ரோட்டில் நடக்க முடியும் பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் யாரும் வந்து பேரெண்ட்ஸ் யாரும் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு பெண் பிள்ளை ரோட்டில் நடந்து போகிறான்னா சுற்றி நாலுப்பேர் அஞ்சுப்பேருன்னுட்டு பின்னாடி வாராங்க அந்த பெண்பிள்ளை வந்து ஒத்தையில் போக முடியுமா முடியாது அதுக்கு பயந்து வேகவேகமாக நடப்பாள் வேகவேகமாக நடக்கலான்னு பார்த்தா நாலுப்பேர் பின்னாடி இருந்து வேகவேகமாக ஓடி வருவாங்க சுற்றி சுற்றி யாரும் இல்லாட்டி அந்த பெண் பிள்ளை நெலமை என்னாகும் சொல்லுங்கள் தமிழ்நாட்டுல இப்படிதான் நடக்குது தமிழ்நாட்ல வந்து இதுக்கு சரியான தீர்ப்பு கொண்டு வரணும் சரியான தண்டனைகள் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணுறவங்கள எல்லாம் தூக்கில் போடணும் தூக்கில் போடுறத அப்டேயே டிவியில் போடணும் டிவியில் போடணும் எல்லா இடத்துலியுமே போஸ்டர் அடிக்கணும் அப்படி பண்ணால்தான் இந்த இந்த மாதிரி தப்புகளை வந்து பண்ணமாட்டாங்கள் இந்த மாதிரி இவங்க வந்து இப்போ ரேப் பண்ணவங்கள் பெரிய இடத்து ஆளுங்கன்னால் பைசா வச்சு வெளியே எடுத்துடுதாங்க கேஸையே இல்லாமல் ஆக்கிடுறாங்க அது எதுக்கு இப்படி பண்ணுறாங்க இது வந்து கவர்மெண்டு சரி இல்லை கவர்மெண்டு சரி இல்லாதனால் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க கவர்மெண்டு சரி இல்லை போலீஸ் சரி இல்லை கவர்மெண்டு கீழே வேலை பார்க்குற யாருமே சரி இல்லைன்னு தான் பேர் வரும் அதனால் இதுக்கு கரெக்டான தீர்ப்பு கொடுக்கணும் கரெக்டான தீர்ப்பு கொடுத்தா வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் என்னோடய தீர்ப்பு அப்புறம் வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து படித்தவுங்க வந்து எல்லா இடத்திலேயும் இருப்பாங்க ஆனால் அவங்க படித்த வேலைக்கான வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னால் அவங்க படித்தது ஒன்று அவங்க செய்கிற வேலை ஒன்று அவங்க படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கறவரைக்கும் அவங்க இன்னும் படிக்கணும் அப்படின்பாங்க அதுக்கான கோர்ஸுக்கு பைசா கட்டுறதுக்கு அவங்களால முடியாது ஆனால் பார்த்தா அவங்க டென்த்து ட்வெலத்து மார்கெலாம் நல்ல மார்க்காக இருக்கும் நானூற்றி ஐம்பது நானூற்றி எண்பது அந்த மாதிரி மார்க் இருக்கும் அவங்களால் பைசா கட்டி அடுத்து படிக்க முடியாது ஏன்னால் அவங்களோடய வறுமை தான் காரணம் அதனால் தமிழ்நாடு கவர்மெண்டு வந்து இந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டு வந்து இலவசமாக வே வேலையை கொண்டு வரவேண்டா அவங்க படித்த படிப்புக்கான வேலைக்கான தகுதியை பொறுத்து அவங்களுக்கு இன்டெர்வியூ வச்சு வேலைக்கொடுக்கலாம் இந்த மாதிரி இன்டெர்வியூ இன்டெர்வியூ வச்சு அந்த இன்டெர்வியூவில் அவங்க நல்ல பர்ஃபாமென்ஸ் பண்ணாங்கன்னால் அவங்களுக்கு வந்து அவங்க படித்தபடிப்புக்கான வேலையை கொடுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சின்னால் வேலையில்லா திண்டாட்டம் வந்து ஏற்காது அது மட்டுமில்ல படிக்க ஸ்கூலுக்கே போகாதவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணும் அவங்கெல்லாம் சின்னப்பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கே போகமாட்டிங்கிறாங்க ஏன்னா எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கமாட்டிங்குது நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்றாங்க இதுக்கு காரணம் யார் அவங்க பேரெண்ட்ஸ்ஸு தான் பேரெண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களில் வந்து சின்னப்பிள்ளையிலேயே கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பினாங்கன்னா அதுக்கான முயற்சிகள் வந்து கவர்மெண்டு எடுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்டு எடுக்கும் டீச்சர்ஸு பேரெண்ட்ஸு எல்லோருமே கோப்ரேட் பண்ணால் ஒரு மாணவன் வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு நல்ல குடிமகனாக வரலாம் இந்த மாதிரி இதுக்கான செயல்கள் எல்லாம் வந்து இந்த செயல்கள் எல்லா எல்லோரும் கரெக்டாக இருந்துச்சின்னால் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சின்னால் எல்லோருமே நல்லா மேலே உயர்ந்து வரலாம் இதுக்கு வந்து அவரவர் கோப்ரேட் பண்ணணும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணணும் நம்ம நம்ம பிள்ளைங்கள் வந்து நம்ம ப பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கணும் நம்ம ப பிள்ளைங்கள் நம்ம படிக்க வச்சால் இந்த இந்த சமுதாயத்தில் நம்மளும் ஒரு பெரிய இது பெரிய வீடு கட்டலாம் பெரிய இடம் வாங்கலாம் நல்லா இருக்கலாம் இப்போ படித்தாதான் படித்தாதான் எதுனாலுமே படிப்பு இருந்தால் எங்கேனாலும் போகலாம் படிப்பு இருந்துச்சின்னால் எதுனாலும் கைக்குள்ளே போட்டுக்கலாம் படிப்பு மட்டுந்தான் படிப்பு அதனால சின்னப்பிள்ளைங்களை வந்து கம் கம்பல்சரி எல்லோருமே ஸ்கூலுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டுவந்தால் நல்லா இருக்கும் அது மாதிரி இன்னும் நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்லா அவார்டு கொடுக்கணும் நல்ல படிப்பு இருந்துச்சின்னால் அவங்களால் அந்த என்னால் படிக்க முடியுது அடுத்து என்னால படிக்க முடியலை ஏன்னு கேட்டால் பைசா இல்லை பைசா இல்லை இந்த இந்த பிரச்சனைய வந்து தமிழ்நாடு கவர்மெண்டு தான் சரி பண்ணணும் ஒரு மாணவன் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து நல்லா படித்து மொதல் இடத்துல இருக்கிறான் ஆனால் அவங்களோட அப்பா அம்மா வந்து கூலி வேலை செய்வாங்க கூலி வேலை செய்யிறவங்களோடய பையன் வந்து நல்லா இவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கானே அப்படின்னு ஊரில் எல்லோரும் பேசிகிட்டுருப்பாங்க அடுத்த மாதம் பார்த்தா அந்த பையன் வந்து பொட்டி கடையில் வேலை பார்த்துட்டுருப்பான் ஏப்பா நீ படிக்கலையான்னு கேட்டால் இல்லை எங்கள் வீட்டில் வந்து என்னை படிக்க வைக்கிறதுக்கு பைசா இல்லை அதனால் நான் படிக்கலை அப்படின்பான் அதனால் இது இந்த மாதிரி நல்லா மார்க் எடுத்தவங்கள வந்த தமிழ்நாடு கவர்மெண்டு வந்து ஊக்குவித்து அவங்களுக்கு வந்து கரெக்ட்டானா அவார்டு கொடுக்கணும் கரெக்ட்டானா வழியை அவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு திறந்து வைக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்டு அதேமாதிரி வேலையிலா திண்டாட்டம் திண்டாட்டம் வந்து இப்போ படிச்சு சிலப்பேர் வீட்டிலதான் இருப்பாங்க ஆனால் எல்லாமே டிக்ரீயெலாம் முடிச்சுட்டு ஆனால் என்னால் அடுத்த வேலையில்லை எல்லா இன்டெர்வியூ போய்ட்டு வேலையில்லை இந்த வேலையில்லா திண்டாட்ட திண்டாட்டத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்டு தான் அதுக்கு ஒரு ஆலோசனை கொண்டு வரணும் அதுக்கு எப்படின்னா அவங்க எல்லோருமே படித்த படிப்புக்கான ஒரு எக்ஸாம் வச்சு டிஎன்பிசி எஸ்எல்சின்னு எக்ஸாமெலாம் இருக்குது யூபிஎஸ்சி எக்ஸாம் அதெல்லாம் வச்சு அதில் செலக்ட் பண்ணி ஒர்க்குக்கு எடுக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாமெலாம் வச்சு அந்த அந்த தகுதிக்கான ஆட்கள வந்து அந்த அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு கவர்மெண்டு எடுத்துச்சின்னால் இன்னும் வேலையில்லா திண்டாட்டம் வந்து குறையும் நிறைய எக்ஸாம் வைக்கலாம் டிஎன்பிசின்னு மட்டும் இல்லை நிறையா எக்ஸாம் வைக்கலாம் நிறையா என்னென்ன இதெலாம் இருக்கோ டலெண்ட் இருக்கிற எதிலெல்லாம் டலெண்ட் இருக்கோ எல்லாத்துக்குமே எக்ஸாம் வைக்கலாம் எக்ஸாம் வச்சு எல்லாத்தையுமே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்தந்த போஸ்டிங்கில் அந்தந்த தகுதி வாய்ந்த ஆட்கள வந்து போடணும் பைசா கொடுத்து யாரையும் அந்தந்த போஸ்டிங்கில் போடக்கூடாது பைசா வந்துட்னால் இப்போ எல்லோருமே கவர்மெண்ட் வேலை அப்போ நம்ம கூட தான் இருப்பாங்க அடுத்த நேரம் கவர்மெண்டு வேலையில் இருப்பாங்க எப்படின் கேட்டால் நான் பைசா கொடுத்து உள்ள போய்ட்டேன் அப்படின்பான் அது எப்படி படிச்சு ஒரு ஒரு ஒருத்தவங்கள் படித்த படிப்புக்கும் பைசா நீட்டுறத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஒருத்தவங்கள் படித்து கஷ்டப்பட்டு வாராங்க ஆனால் அவங்களுக்கு படித்த படிப்புக்கான மரியாதை கிடைக்க மாட்டிங்கிது பைசா இருந்துச்சுன்னா அவங்கள் அப்டேயே உள்ள போயிடுறாங்க இது எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கரெக்டாக பார்த்து இதுக்கு தகுந்த நடைமுறை கொண்டு வர வேண்டும் யார் வந்தாலுமே யார் கட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தாலுமே அவங்கவுங்க வேலயை அவங்கவுங்க கரெக்டாக பார்த்தா இந்த மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் சமுதாயத்தில் நடக்கிற குற்றங்கள் அந்த மாதிரி ஏழ்மைக்கான காரணம் இந்த மாதிரியெலாம் இருக்க வாய்ப்பு இல்லை எல்லோரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்மும் வர வாய்ப்பு இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்க்கணும் தப்புகள் வந்து அந்தந்த நேரத்தில் கரெக்டாக தண்டிக்கப்படணும் தண்டிக்கப்பட்டுச்சின்னால் இந்த மாதிரி குற்றங்களெலாம் நடக்க வாய்ப்பு இருக்காது தண்டிக்காமல் அப்டேயே வச்சு வச்சு மூடினா அடுத்தடுத்து குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் பார்த்து எல்லாத்தையுமே கரெக்டாக அந்தந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அந்தந்த செயல்களை கரெக்டாக செய்யணும் இதுதான் ஒப்பு